ஆ சொல்லுங்க ஆமாங்க

ம் ம் ம் ஆ கல்யாணத்துக்குங்களா

சரி சரி சரிங்க சரிங்க ம் ம் கட்லு இருபதாயிரம் மெத்தை ஒரு பத்தாயிரம் பீரோ வேணுங்களா ஆ பீரோ ஒரு இருபதாயிரம் ஆகும் மொத்தம் ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் மொத்தம் இன்னும் வேறு என்ன வேணும் ஆ இது

சரிங்க சரிங்க

சரி

பண்ணித் தர்றேங்க பண்ணித் த ரெடிமேட் ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குது கட்லு பீரோ மெத்தை டைனிங் டேபுளு சேரு மற்ற எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமும் இருக்குது பீரோவும் இருக்குது கட்லு பீ இந்த பீரோன்னாக்கா இரும்பு பீரோ இருக்குது கட்லு இந்த மர பீரோ மர பீரோ இருக்குது எல்லா பீரோவும் இருக்குது மரம் தேக்கு மரம் நாட்டுத் தேக்கு

ஆ எல்லாமே நாட்டுத் தேக்கு தாங்க எல்லாம் நாட்டுத் தேக்கு தாங்க எல்லாம் நாட்டுத் தேக்கு தான் மரம் நல்லா இருக்கும் வேலையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதை சொன்னீங்கன்னாக்கா ஆட்ரு வாங்கிட்டு அதை செஞ்சுக் கொடுத்தாலும் செய்வோம் நீங்கள் ரெடிமேடாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கலாம் அது நீங்கள் ப பார்த்து பண்ணிக்கலாங்க குறச்சி போ போட்டுக்கலாங்க குறச்சி எழுதிக்கலாங்க உங்களுக்கு சரி சரி உங்களுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி செய்யலாங்க இல்லை தனித்தனியாகவும் செய்வோம் இப்போ மொத்தமாகவும் செய்வோம் நாங்கள் எப்படி வேணாலும் செய்யலாங்க ஆ நல்ல மரத்துலேயே செஞ்சுக்கலாங்க ஆ நல்ல மரத்தில் செஞ்சுக்கலாம் எப்படி நல்லாவும் பா நல்லா பார்த்து செஞ்சு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்குத் தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் செய்துக்கலாங்க ஆ எப் ஆ வந்து நீங்கள் ஆ வந்து நேராக வந்து ஆட்ரு கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாமே செய்து கொடுத்துருவோம் நாங்கள் ஆ நீங்கள் பார்த்துக் கூட எடுத்துக்கலாங்க சேரி ம் கொ குறச்சுக்கிலாங்க குறச்சுக்கிலாங்க குறச்சு போட்டுக்கலாங்க சரிங்க சரிங்க சரிங்க வாங்க வாங்க ஆ வாங்க நன்றிங்க சேரி வாங்க வாங்க வாங்க வாங்க ம்